ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்துட்டு போட்டிருந்தேன் அந்த ஃப்ராடக்ட்டு அந்த ஃப்ராடக்ட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கு இது எல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெய்ட் ஆயிருச்சு அப்புறம் வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்ட்டாக இருந்துச்சு ஸோ ஃபேஸில் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா பிரிஸ்க்காக இருக்கிற மாதிரி ஆக்டிவ்வாக இருந்துச்சு ஸோ அந்த க்ரீம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது அது வந்து நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம்